ஆ ஆமாம் காவியா ட்ராவல் ஏஜென்சி தான் நீங்கள் யார் ஆ சரிங்க ஓகே திருவாரூர் மட்டுமா இல்லை நியர்பை பிளேஸ்லாம் போகிறீங்களா ஆ சரிங்க வேளாங்கண்ணி பூம்புகார் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இது மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது மேம் ஓ அப்படிங்களா சரி மேம் உங்களுக்கு ரூம்லாம் எப்படி வேணும் ஃபா ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகும் மேம் அப்புறம் உங்கள் பிளானை பொறுத்து மாறும்

நீங்கள் உங்கள் ரூம் ஃபுட்டுலாம் சொல்லுங்கள் அதுக்குத் தகுந்த மாதிரி கொறைச்சிக்கலாம் ஆ சரிங்க அப்படின்னா சரிங்க மேம் ஒ அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டுக்கலாம் மேம் அதுக்கு மேலே குறைக்க முடியாது சரிங்க மேம் எஸ் மேம் அட்வான்ஸ் கொடுத்தா ஓகே தான் ஒரு டென் தௌசண்ட் ஆ சரிங்க மேம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்